ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க நம்ம கம்பெனி வந்து ப்ளூஸ்டாருங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும்ங்க லோடு இழுக்காது கரண்ட்டு போனால் மிச்சமாகும் ஆமாங்க இல்லைங்க மேலே காப்பர் காயிலுங்க மோட்ரு எந்த ஃபால்ட்டும் வராது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சண்டு வராதுங்க ஆ காப்பரு காயிலுங்க ஓல்டேஜ் ரொம்ப இதாக கம்மியாக தான் எடுக்கும்ங்க நான் எந்த இது ஃபால்ட்டும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க அதில் நார்மலாக தான் வரும்ங்க இப்போது வர்றது நார்மலாக இப்போது எங்கிட்ட இருக்கிறது நார்மலாக தான் இருக்குதுங்க ஆமாங்க இருக்குதுங்க அதுவும் இருக்குது அது ரேட்டை பொறுத்து வரும்ங்க

ஒரு இருபதுருவாய்க்குள்ள வரும்ங்க

அது இருந்ததுன்னா ஒரு நீங்கள் சொல்கிறது ஏர் கூலர் இல்லைங்க இதுங்க வாஷிங் மிஷின் தண்ணி ஊத்துறது வந்து அது அது எக்ஸ்டா யூஸ் பண்ணமாட்டாங்கங்க ஆமாங்க ஆமாங்க அதையும் வெச்சு தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணமாட்டாங்கங்க அதான் ஆ நம்மளுதே இருக்குதுங்க ஆ ஆ பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க கொறைஞ்சது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்து இது மெயின்டென்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாங்க சர்வீஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸு ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீங்க ஆமாங்க எப்படி எப்படிங்க நீங்கள் இப்போது ஒரு முந்நூறுபா நானூறுபா வரும்ங்க வேறு பொருள் ஏதாவது மாற்ற வேண்டியது வந்ததுன்னா அது சேத்து வரும்ங்க ஆமாங்க ஆ வாங்கிக்குங்க அது சரிங்க சரிங்க